வணக்கம் என் பெயர் ராஜேஷ் நான் வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறேன் அது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் நிறுவனத்தில் வேலை பாக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு ஒரு பையன் ஒரு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் நான் அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் அங்கே போய் வேலைப் பார்த்துட்டு நான் வருவேன் இப்போ மாசத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ரெண்டுவாட்டி மூணு மூணு மாசம்ன்ட்டு நான் வேலை பார்த்துட்டு வருவேன் எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்துடுவாங்க மாதத்துக்கு இவ்வளோன்ட்டு அது நல்ல பேக்கேஜாக இருக்கும் அதனால பிரச்சனை இல்லாமல் ஃபேமிலியோடவும் ஆறுமாசம் இருப்பேன் அதேமாரி வேலையும் பார்த்துட்டு வருவேன் அதனால் என் வாழ்க்கை நல்ல ஸ்மூத்தாக ரன்னிங் ஆகுது பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ உள்ள வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அந்த பிளான்ட்டு ஹீட்டு அதுலேயே எனக்கு நிறையா முடி கொட்டிடுச்சி உடம்பும் ரொம்ப எளைச்ச மாதிரி இருப்பேன் அப்போதுலாம் கண்டினியூவாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது வந்து நமக்கு கெமிக்கல் ஒர்க்கு தானே அதனால நம்மளுக்கு தெரியாமயே சில கெமிக்கல்லாம் உள்ளே போய்டும் நம்ம சேஃப்டியாக ஃபாலோவ் பண்ணுவோம் இருந்தாலும் சில அந்த இது சீசன் ஒத்துக்காமல் இருக்கும் நமக்கு அந்த இடத்துல வேலை பாக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் வாழ்க்கையில் இப்போது ஒரு நல்ல நிலைமைல இருக்கோம் அது கொஞ்சம் இருக்கு எப்போதும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதான் என்னோட தாரக மந்திரமா இருக்கும் கடமையை செய்வேன் அதேமாதிரி கம்பெனிலேயும் நல்லா என்னை பண்ணாங்க நல்லா வச்சுக்கிட்டாங்க நல்லா சம்பளம் கொடுத்து நல்ல ஒரு சப்போர்டிங் இருந்துச்சு எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா என் ஃபேமிலியில் வந்து என் சொந்தக்காரங்களாம் ரொம்ப என் மேல் பிரியமாக இருப்பாங்க ஃபாரின் போய்ட்டு வந்தன்னாலே அவங்களுக்கெல்லாம் தைலம் அந்தமாரி ஸ்வீட்ஸு எதாச்சும் வாங்கிகிட்டு வருவேன் நான் வந்து பார்த்துட்டு எல்லோரையும் போறப்பயும் எல்லோரையும் பார்ப்பேன் வரப்போ வந்ததும் எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக எங்கேயாச்சும் போவேன் நான் ஃபாரின்லேருந்து வந்தேன்னா அப்போ ஒரு டூர் போடுவோம் எங்கேயாச்சும் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஊட்டி போய்ருந்தோம் கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் சுற்றிப் பார்த்துட்டு கொஞ்சம் நாள் வேலை கொஞ்சம் நாள் சந்தோஷம் அந்தமாரி ஃபேமிலியோடு என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அதான் நம்மளோட இது இது இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போய்ட்ருக்கு முன்னடி கஷ்டப்பட்டோம் இப்போ அதில் ரொம்ப இதெல்லாம் நம்ம பிள்ளைங்கள விட்டு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளோடு இருக்கோம் அப்போதான் நம்ம ஃபேமிலி நம்ம மனைவி நம்ம குழந்தைங்கெல்லாம் நம்மளோட கொஞ்சம் பிரியமாக இருப்பாங்க அதனால இது என் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள்